சார் எங்கள் ஊர் சுதந்தரம் அடைஞ்சு எழுபது எண்பது வருஷம் ஆயிட்டும் எங்கள் ஊருக்கு ரோடு வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள்லாம் நடந்து போயிவிட்டு படிச்சு வந்தோம்ங்க இப்போதிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போதிக்கு இப்போ ஒரு டூ இயர்ஸாக தான் கொஞ்சம் டூவீலர் போகிற மாதிரி ரோடு போட்டுட்ருக்குறாங்க அதனால் ஸ்கூலு எயித்து வரையிலும் ஸ்கூலு வந்துருக்குது இப்போ ரோடு ஓரளவுக்கு சாலை வசதி போட்டுக் கொடுத்துருக்குறாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது எங்கள் ஊரில் வந்து மூணு ஜாதி இருக்கிறாங்க வால்மிகி நாயிடுங்கள் தான் மெஜாரிட்டி அப்புறம் எஸ்சி ஒரு பத்து வீடு இருந்துது அப்புறம் எஸ்டி ஒரு பத்து வீடு இருக்குது மூனே ஜாதி தான் இருக்கிறது எல்லாமே விவசாயந்தான் விவசாயத்தை நம்பின்னு தான் அந்த ஊரில் வேலை செஞ்சின்னு ஆடு வச்சிட்டு மாடு வச்சிட்டு வளத்திட்டு இருக்காங்க